ஹலோ ஹாய்டா எப்படி இருக்க உன் வேலையெல்லாம் எப்படி போகுது ஓகேடா எனக்கு நல்லாவே போகுதுடா என் ஆஃபிஸில் ஒரு மாதம் பெய்ட் லீவு கொடுத்து ப்ராஜெக்ட் எதுவும் இல்லைன்னு அதனால் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகலான்னு இருக்கேன்டா தாய்லாந்த் தான் போய்ட்டு வரலாம்ன்னு இருக்கேன்டா நீ சொல்கிறதும் ஓகேடா தாய்லாந்தில் மொதலை பார்க் டைகர் பார்க்குலாம் இருக்குதுடா அந்த மொதலை டைகர்லாம் தொட்டுப் பார்க்கலான்டா பேராஷூட் ரைடுலாம் இருக்காம்டா அதனால் அந்த போகலான்னு இருக்கேன் எப்போடா போவேன்னு இருந்தது லீவு இல்லைன்னு தான் நான் போகாமல் இருந்தேன் ஆனால் இப்போ தான் லீவு கொடுத்துட்டாங்களே அதனால் எப்போடா போவேன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கேன் நான் இந்த லீவு முடிகிறதுக்குள்ள போய்ட்டு வரலாம்ன்னு பார்த்தேன் என் பாஸ்போட் புதுப்பிக்காமல் இருக்குது என் பாஸ்போட் எப்படி புதுப்பிக்கணும் கொஞ்சம் சொல்கிறியா நான் என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் வெச்சி ஆன்லைனில் பதிஞ்சுட்டு ரெண்டு நாள் கழித்து பாஸ்போட் ஆஃபிஸ் போய்ட்டு பார்க்கவா ஓகேடா ரொம்ப நன்றி